ஹலோ ஆ ஆமாம் சார் சிட்டி சூப்பர் மார்க்கெட்டு தான் சொல்லுங்கள் சார் ஓகே சார் என்ன சார் மளிகை சாமாங்களா சார் ஓகே ஆ ஆ சரிங்க சார் உங்களுக்கு என்னக்கு சார் வேணும் ஓகே சரி சரி ஓகே ஓகேங்க சார் சரிங்க சார் உங்களுக்கு என்னென்ன பொருள் ஆ டெலிவரி அவைலபிளாக தான் சார் இருக்கு உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணிவிடுவோம்

இல்லை சார் அதெல்லாமே சேர்த்து தான் சார் பண்ணுவோம் அதெல்லாமே எல்லா அமௌண்ட்டும் சேர்த்து தான் உங்களுக்கு சேர்த்து பண்ணிவிட்டு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு பண்ணுவோம் சார் ஆ டிஸ்கவுண்ட் உண்டு சார் மொத்தமாக மொத்தமாக நீங்கள் நிறைய நிறைய பொருள் வாங்கற மாதிரி இருந்துதுன்னா அந்த பொருள் எல்லா அமௌண்ட்டையும் சேர்த்து அதில் ஒரு குறிப்பிட்ட பர்சண்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்போம் சார் ஜிஎஸ்டி பில்லு தான் சார் ஆ ஆ ஓகே ஓகேங்க சார் ரேட்டு நீங்கள் கம்பெனிக்கு எதற்காது சப்மிட் பண்ணணுங்களா எப்படி கம்பெனி ப்ரொவைட் பண்ணுதுங்களா ஓகே ஓகே ஓகே ஓகே ஆ ஆ சரிங்க ஓகே ஓகே ஓகே சரிங்க சார் நீங்கள் எப்போ சா எப்போ சார் வேணும் உங்களுக்கு என்னக்கு என்னக்கு டெலிவரி பண்ணணும் அதான் லிஸ்ட்டு என்னென்ன லிஸ்ட்டு என்னென்ன என்னென்ன பொருள் என்னென்ன பொருள் வேணும் சார் ஓகே அரிசி ஒரு சிப்பம் ஆ ஓகேங்க சார் சாப்பாட்டு அரிசி தானே சார் ஆ ஓகே பாஸ்மதி ரைஸ் பத்து கிலோ ஆ அப்புறம் ஓகே ஓகே ஆ ஆ சார் சரி சரி ஓகேங்க ஓகே ஓகேங்க சார் ஓகே ஓகே என்ன பிராண்டு சார் நீங்கள் பேன்டீன் பேன்டீன் ஆல் கிளியரு இதெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மகிட்ட கஸ்டமர் வாங்கிக்கிட்டு இருக்காங்க பேன்டீன் இதெல்லாம் ஓகே எவ்வளோ எவ்வளோ கிராம்மில் சார் வேணும் எவ்வளோ எம்எல்லை ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சார் ஓகே டவ் சோப்பு நாலு அப்புறம் பேஸ்ட்டு ஓகே ஓகே ஓகே ஓகேங்க சார் நான் ஒரு ஒரு மாதத்துக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு நான் பார்த்து குவாண்ட்டிட்டி பார்த்து நான் போடுறேன் ஆ ஆ ஆ ஓகே ஓகேங்க சார் நம்மகிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணித் தருவோம் நீங்கள் நம்மகிட்ட பொருளும் அதேமாதிரி எல்லாமே நியூ ஸ்டாக்காக தான் இருக்கும் நாங்கள் பழைய ஓல்டு ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்கறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் வாங்கிப் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா ரெகுலராக நம்ம கடைக்கு நீங்களே வருவீங்க தேடி வருவீங்க ஆ ஓகேங்க சார் ஓகே தேங்க் யூ